ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் காலேஜ் படிக்கிறாங்க யுஜி படிக்கிறாங்க யுஜி முடிச்சோடனே பிஜி படிக்கிறாங்க குடும்ப சூழ்நிலைய பொறுத்து அவங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு மேலே படிக்கிறது சில பேர் ஸ்கூலோடு முடிச்சிடறாங்க சில சில பேர் ஸ்கூலிங்கே வந்துட்டு முழுசா முடிக்கிறது கிடையாது பாதிலே வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க அப்புறம் டூவெல்த் முடிச்சிட்டு வேலைக்கு போகிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பெண்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு மேலே படிக்க வைக்க மாட்டாங்க சில ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களும் இருக்காங்க ஸோ எங்கள் சைடு கலந்திருக்காங்க ஸ்கூலிங் பாதி முடிக்காதவங்களும் இருக்காங்க ஸ்கூல் டுவெல்த் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிணவங்க டுவெல்த் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க காலேஜ் யுஜி முடித்தவங்க யுஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறவங்க அதுக்கு மேலேயும் நிறைய பெரிய பெரிய வேலைக்கெலாம் போகிறவங்க அந்தமாதிரி நிறைய எங்கள் சைடு இருக்காங்க ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து நாங்கள் என்ன நினைக்குறோன்னா அவங்க சிச்சுவேசன் பொறுத்து தானே அவங்க பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு யுஜியாச்சும் படித்தா பியூச்சரில் ஏதாச்சும் வேல்யூ இருக்கலாம்